என்னோடய வேலை என்னன்னா வீட்டில தான் இருக்கிறேங்க நான் வெளியே வேலைக்கு போகல வீட்டில ஒரு சங்கம் நடத்திகிட்ருக்கேன் சங்கத்தை பார்த்துக்கிட்டு வீட்டில பையன் வேலைக்கு போகிறாங்க மருமகள் இப்போ தான் குழந்த பெறந் டெ டெலிவரிக்கு போய்ருக்கிறாங்க என் டைம் பாஸ்ஸு செல்லு நோண்டிக்கிட்டு சன் டிவி பார்த்துட்டு ஏதோ இது தான் என்னோடய பொழுதுபோக்கு ஏதோ சங்கத்தில் எதாது ஒரு டவுட் இருந்தால் எங்கள் என்ஜியோக்கு ஃபோன் பண்ணி சார் டவுட்டு சார் அப்படின்னு சொல்லி கேட்பேன் எங்கள் ட ஸ் என்ஜியோ சாரு வரேன் ஆனால் என்ஜியோன்னு சொல்லக்கூடாது பேங்க்ல போனால் என்ஜியோனா என்ஜியோக்கு வேற இருக்குதுங்கன்னு சொன்னாங்கள் ஸ்வாடுன்னு சொல்லணும்னு அப்படிங்களா எனக்கு தெரியாது இப்படி தான் சொன்னார் அதனால நான் சொன்னேன் சார் அப்படின்னு இது தான் என்னோடய பொழுதுபோக்குங்க